வணக்கம் நான் உங்கள் விளம்பர குறியீட்டை பார்த்தேன் அதில் நீங்கள் ஏதோ தள்ளுபடி தரப்போவதாக நான் வந்து தெரிந்து கொண்டேன் இப்போது நாங்கள் வந்து என் குடும்பத்தோடு நான் சேலத்தில் இருந்து சென்னை போய்ட்டு அங்கே இருந்து மகாபலி புரம் போய்ட்டு மறுபடியும் சேலம் வர்றதாக ஒரு திட்டம் போட்டு இருக்கோம் இதுக்கு வந்துட்டு நாங்கள் மூன்று நாள் போவதாக இருக்கோம் ஸோ நீங்கள் இதுக்கு தள்ளுபடி கொடுப்பிங்களா எந்த அளவுக்கான டிஸ்கவுண்ட்டு கொடுப்பிங்க ஒரு குறைந்த பட்சம் ஒரு பத்து டு இருபது பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டாச்சும் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு லாங் டிராவலாக இருக்க போகுது அண்டு சேலத்துலேருந்து ஃபஸ்ட்டு சென்னை வந்துட்டு ரொம்ப தூரம் தான் அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரமும் போய்ட்டு மறுபடியும் சேலம் வரணும் நாங்கள் போகிறத்துக்கு வர்றத்துக்கு ரெண்டுக்கும் சேத்து கேக்கிறோம் மூணு நாளைக்கு கேக்கிறோம் நீங்கள் இந்த எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தள்ளுபடியை கொடுக்க போறீங்க இப்போ நீங்கள் ஒரு இப்போ அஞ்சு பர்சென்ட் தான் தருவேன் ஆறு பர்சென்ட் தான் தருவேன்னா அது எங்களுக்கு கட்டுப்படியாகும்னு எங்களுக்கு தோணலை ஏன்னா எவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு போகிறோம் மூணு நாளைக்கு நாங்கள் போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொறைச்சி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டை கொறைச்சிக்கிட்டிங்கனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கும் அது பெருசாக வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்காது பத்து டு இருபது பர்சென்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட் தர்றதுனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வர போகிறது இல்லைன்றது வந்து என்னோட கருத்தாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ மட்டும் இல்லை இன்னொரு ட்ரிப்பையும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அது இங்கே சேலத்தில் இருந்து பேங்களூர் போய்ட்டு அங்கேருந்து வந்து ராஜஸ்தானுக்கும் ஒரு பெரிய ட்ரிப்பாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ராஜஸ்தானுக்கு போய்ட்டு அங்கே ஒரு அஞ்சு நாள் ஸ்டே அதுலேருந்து வந்துட்டு நாங்கள் மறுபடியும் பேங்களூர் வந்துட்டு பெங்களூர்லருந்து மறுபடியும் சேலம் வர்றதா எங்களுக்கு பிளான் இருக்கு சேலம் வந்துவிட்டு அதுக்கப்பறம் தேனிக்கும் நாங்கள் போகணும் ஸோ இது ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்கும் இந்த பெரிய பேக்கேஜூக்கு நீங்கள் ஒரு இருபதாயிரம் வாங்கிகிட்டிங்கனா இது கட்டுபடியாகும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னா முப்பதாயிரம் வரைக்கும் நான் கொடுக்கலாம் முப்பதாயிரம் எங்களுக்கு ஒரு கார் ரென்ட்டு கொடுத்திங்கனா நாங்கள் வந்து சந்தோஷமாக இதை எடுத்துப்போம் ஏன்னா நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சென்னைக்கு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ராஜஸ்தான் போக போகிறோம் ஸோ இது ஒரு லாங் ட்ராவலாக தான் இருக்க போகுது நீங்கள் இதை கொடுத்திங்கனா எங்களுக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் இதை கொடுத்திங்கனா எங்களுக்கு அது வந்து இன்னும் மிகவும் வசதியாக இருக்கும்ன்றது என்னோட கருத்தாக இருக்கு ஸோ இந்த ராஜஸ்தான் ட்ரிப் நான் சொன்னது வந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கொரு பத்து நாளைக்கு கார் தேவை நீங்கள் வித் டிரைவர் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஒரு ஃபாட்டி தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறத்துக்கு தயாராக இருக்கோம் சப்போஸ் டிரைவர் இல்லை நாங்கள் தான் ஓட்டிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு இருபத்தெட்டாயிரம் கொடுக்கலான்றது வந்து எங்களோட கருத்தாக இருக்கு நீங்கள் என்ன இதுக்கு நினைக்கிறீங்கன்றத எங்களுக்கு சொல்லிவிடுங்க நன்றி